ஹலோ சொல்லுங்கள் மேம் ஆ நிஷா ஸ்வீட் ஸ்டால் மேம் சொல்லுங்கள் என்ன வேணும் ஆ சொல் ஆ என்னென்ன ஸ்வீட்ஸ் மேம் வேணும் எங்கள்கிட்ட எல்லா ஸ்வீட்ஸும் அவ் அவைளபிளாக இருக்குது ஆ லட்டு எத்தனை பீஸஸ் மேம் வேணும் ப்ரைஸ் வந்துட்டு கால் கிலோ ஒரு நானூற்றம்பது ரூபா மேம்

ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் உங்களுக்கு எப்போது மேம் டெலிவரி வேணும் ஃபிப்ரவரி ஃபோர்ட்டின் ஓகே மேம் வேற எதாவது வேணுமா மேம் ஆ பண்ணுவோம் மேம் உண்டு மேம் ஹோமு டெலிவரியெலாம் பத்து மணிக்கா மேம் பத்து மணிக்கு கரெக்டாக உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணணும் வேற எதாச்சும் மேம் வேற ஏதாவது பால்கோவா வேற எதாது ஸ்வீட்ஸ் ஆ பால்கோவா ரசகுல்லா அந்த மாதிரி இதுது நிறையா ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது மேம் பால்கோவா பீஸ்ல வேணுமா மேம் ஆ ஓகே மேம் ரசகுல்லா மேம் ஓகே மேம் அப்புறம் வேற ஏதாச்சும் மேம் கேஷ் வந்துட்டு நீங்கள் டெலிவரி பண்ணுறப்போ கொடுத்தாலும் கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு ஜிபேவும் பண்ணலாம் மேம் எப்படி மேம் பண்ணுறிங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறிங்களா ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ